இங்கே வந்து எங்கள் ஊரில் வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குதுங்க அதில் வந்து பிள்ளைங்களாம் நிறையா படிக்கிறாங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்க எல்லா பிள்ளைங்க பசங்களெலாம் நல்லா படிக்கிறாங்க பக்கத்துல வந்து சக்தி பால்டெக்னிக் கல்லூரி இருக்குது இது அது வந்து பிள்ளைங்கள்லாம் நல்லா நிறைய சேர்ந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கிறத்துனால எல்லாம் நிறைய ஊரிலேந்து இப்போ வெளிலலாம் இருந்தெல்லாம் அந்த ஸ்கூ பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கி வந்து எல்லாம் நிறைய கொண்டாந்து சேர்த்திக்கிட்தான் இருக்கிறாங்க காலேஜ் வந்து நல்ல முறையாக நடத்துகிறாங்க ஃபீஸும் கம்மியாக இருக்குது அங்கேயே படித்து முடிச்சாக்க அப்படியே வேலைக்குங்கூட எடுத்துக்கிறாங்க அதே காலேஜில் எங்கள் பேத்தி வந்து மார்க் நல்லா எடுத்ததுனால் அக்ரிக்கு படிக்கலானு நினச்சிது அப்புறம் நாங்கள் யோசனை பண்ணி பார்த்துட்டு இங்கே குமரன் அக்ரி காலேஜுக்கு வந்து சரி அங்கே பீஸ் கம்மியாக கேட்குறாங்க அதனால் வந்து நாங்கள் நம்ம வந்து என் பேத்தியை அங்கே சேத்திடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே சேர்த்திட்டோங்க ஆனால் நல்லா சொல்லித் தராங்க நல்லா படிப்பு விஷயத்துல காலேஜ்லேருந்து எஸ்ஐடி காலேஜுலிருந்து சக்தி பால்டெக்னிக்கு காலேஜி இங்கே குமரன் அக்ரி காலேஜிலிருந்து நிறைய பள்ளிக்கூடம் இருக்குது எல்லாமே நல்லா சொல்லித் தராங்க